ஹலோ சார் பல்லடம் கேப் ஏஜென்சிஸ் ஆமாம் சார் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போணுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிருந்துச்சு ஆ சார் நேம் வந்து உதயகுமார் மொபைல் நம்பர் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஃபை ட்ரிபிள் ஃபை டபுள் ஜீரோ சார் அதான் கேப் புக் பண்ணிருந்துச்சி நீங்கள் ஒரு பல்லடத்துலேருந்து நான் கோயம்புத்தூர்க்கு கேப் புக் பண்ணிருந்தேன் சார் எய்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிருந்தீங்க ஆமாம் சார் எய்ட் ஹண்ட்ரட் நான் தான் பே பண்ணுறேனு சொல்லியிருந்தேன் ம் கரெக்டாக ஏர்போட் வந்தாச்சு சார் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா கேப் ட்ரைவர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாரு அதாவது ஒரு நயன் ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் கேட்குறாரு சார் ஆமாம் சார் கேட்குறாரு ஆனால் நீங்கள் வந்து உங்க ஏஜென்சியில் எய்ட் ஹண்ட்ரட் ருப்பீ கொடுத்தா போதும் அந்தமாதிரி சொல்லிருந்தீங்க சார் இங்கே இவர் நயன் ஃபிஃப்டி தான் கொடுக்கணும் அப்டிங்கிற மாதிரி பேசிட்டுருக்காரு அதான் எனக்கு புரியல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்டின்னு சொல்லி டேரக்டாக உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் என்ன சார் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க எய்ட் ஹண்ட்ரடுனு சொன்னீங்க இப்போ இவர் நயன் ஃபிஃப்டி சொல்றார் சரி இப்போ நான் என்ன பண்ணட்டும் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சி சார் எக்ஸ்ட்ராக அமௌண்ட்னா நீங்கள் முதல்லயே இன்ஃபாம் பண்ணிருக்கணும் நீங்கள் அதுவும் சொல்லல இல்லைனா உங்களோடய ஏஜென்சி மேலயே தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் ஓவரால் உங்கள் ஏஜென்சி மேலேயே இப்படி மாற்றி மாற்றி பேசிட்ருக்காங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்புறம் என்ன சார் நீங்கள் சார்ஜஸ் மாற்றி மாற்றி சொல்லிட்ருந்தால் என்ன பண்ண முடியும் இப்போ எனக்கு டைம் டிலே ஆகிட்ருக்கு சார் ஐ கான்ட் பே ஸோ நான் எய்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் பேசிக்கிங்க ட்ரைவர்கிட்ட ஓகே சார் எய்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிடுறேன் தேங்க்யூ